இப்போ மோசமான சமையல்னு பார்த்திங்கன்னா என் லைஃப்ல வந்து நடந்தது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் வந்து இந்த என்னது இந்த பிரியாணி செய்யும்போது ரொம்ப உப்பு அதிகமாயிடுச்சு அது உப்பு அதிகமானதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அதனால் உப்பு அதிகமானதனால இந்த அரிசியில வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியெலாம் மொண்டுட்டு எடுத்துட்டு என்னென்னமோ பண்ணோம் ரொம்ப மோசமான சமையல்னு சொன்னால் அந்த நாங்கள் பண்ணதிலே அந்த பிரியாணி ஒன்று தான் அது ரொம்ப மோசமாக வந்துச்சு என் வாழ்க்கையிலே அது நான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டேன் நல்லாவும் இல்லாமல் போயிடுச்சு கஸ்டத்தில் சும்மா வீட்டிலதான் ட்ரை பண்ணது ஆனால் ரொம்ப மோசமாயிடுச்சு அதுக்கப்புறோம் இன்னொர் டைம் பார்த்திங்கன்னா மோசமான சமையல்னு பார்த்திங்கன்னா எங்கம்மா ஒரு டைம் வந்து சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னாங்க சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் வந்து தண்ணி மாரி வச்சிட்டாங்க நல்லாவே இல்லை அதுவும் ரொம்ப மோசமான சமையல் நிறைய மோசமானது ஹோட்டல்லலாம் கூட போய்ட்டு மோசமாக நல்லாவே இருக்காது சா சாப்பிட்டு வந்துறதாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எப்படி சரிசெய்கிறதுனே தெரியாது சரி ஹோட்டல்ல நம்ம என்ன சொல்ல முடியும் ஆர்ட்ரு பண்ணிட்டோம் வந்துச்சு சாப்பிட்டு வந்துட்டோம் ஆனால் அதுவே வீட்டில வந்து நல்ல மோசமாக இருந்துச்சுன்னால் அதுவே அம்மாக்கிட்ட மட்டும் சண்டை போடுறது நல்லாயில்லை ஏம்மா இப்படிலாம் வச்சிருக்கிறன்ட்டு ஆனால் அதுவே ஹோட்டலுக்கு போனால் எந்த இதுவும் பேசாம வந்துடுறது ஏங்க சாப்பிட்டேனா இட்லியில சாப்பிட்டு சட்னி கேட்கறது ரெண்டாவது டைம் சட்னிக்கூட கேட்க மாட்டேன் வெறும் இட்லியாச்சு சி வெறும் இட்லியை கூட சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படிதான் வந்துடுவேன் நான் மோசமான உணவெலாம் கூட வாழ்க்கையில நடந்திருக்குது அது எப்படி சரி செய்கிறதுனு தெரியாமல் அப்படியே வந்திருவேன் என்ன பண்ணுறது அப்படியே நல்லாயிருக்கோ நல்லாயில்லையோ நமக்குன்னு செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வரவேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது